வணக்கம் மேம் என்னோடய பேர் வந்து அம்பிகாவதி நான் நான் வந்து இங்கே சாரதா நிகேதன் காலேஜில் படித்தேன் மேம் நான் எம்எஸ்சி எனர்ஜி சைன்ஸ் முடித்தேன் எனக்கு வந்து இங்கே சிவகங்கை மாவட்டத்தில் ஏதாச்சும் வரலாற்று சிறப்புமிக்க ஏதாச்சும் தலங்கள் கோவில்கள் இதைப் பற்றி எனக்கு ஏதாச்சும் சொல்லுங்கள் மேம் மேம் சிவகங்கையில் வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எவ்வளோ தூரம் மேம் ஆகும் சிவகங்கை அந்த கோட்டைக்கு போகிறதுக்கு வேலுநாச்சியார் கோட்டைக்கு போக ஆ ஓகே மேம் வேறு வேறு எதாவது சொல்லுங்கள் ம் ஓகே மேம் வேறு இங்கே பக்கத்தில் காரைக்குடியில் வேறு இது என்ன இருக்குது மேம்

ஆ ஓகே மேம் வேறு பேலஸ் எதுவும் காரைக்குடியில் எதுவும் இருக்கா மேம் அது பழைய காலத்தில் அந்தமாதிரி கட்டின மாதிரி இருக்குமா மேம் அங்கே உள்ள அந்த அமைப்பு எல்லாமே அப்படி தான் இருக்குமா மேம் ம் ஓகே மேம் ஓகே மேம் ரொம்ப தேங்க்யூ மேம் வேறு அங்கே வேறு நல்ல ஃபேமஸான வேறு எதுவும் இருக்கா மேம் காரைக்குடியில் ஓகே மேம் ஓகே மேம் ஆ தேங்க்யூ மேம் நீங்கள் சொன்ன எல்லா தகவலுமே எனக்கு பெனிஃபிட்டாக இருந்தது தேங்க்யூ மேம் கண்டிப்பாக மேம் நான் உங்களை வந்து க கைட் பண்ணுறதுக்கு இந்த நம்பருக்கே கால் பண்ணுறேன் மேம் ஆ தேங்க்யூ மேம்